அண்ணன் இன்றைக்கி சீக்கிரம் போயிடளாங்களாண்ணா இவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது எப்பவுமே ஒருமணிநேரத்துலயே போயிடுவோம் இப்போ எவ்வளோ மணிநேரம் ஆகுங்கண்ணா ஒன்றரை மணிநேரத்துக்கு மேலே ஆகுங்களா அண்ணா எனக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் விட பாருங்கண்ணா ஆமாங்க அது போகலன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுங்கண்ணா சரிங்கண்ணா எப்படியாச்சி பூந்தாச்சு போய் என்னை சீக்கிரம் விட்டுருங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா